ஹலோ சஞ்சய் டிராவல்ஸுங்களா சரி சார் சார் நாங்கள் வந்து டிரைவர் வந்து வந்துட்டு இங்கே டூரு மைசூர் வந்தோம் எல்லாேரையும் கொண்டு வந்து விட்டுவிட்டு ஒரு ஒன் அவரில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு போனார் நாங்கள் வந்து எல்லாம் பார்த்து சுற்றிட்டு எல்லாமே ஆகிருச்சி இப்போது ரெண்டு மூணு மணி நேரமே ஆகிருச்சி எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் ரெடியாருக்கிறோம் டிரைவர் இன்னும் வந்த மாதிரியே தெரியல நாங்கள் வந்து அதுக்காகதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிணோம் நீங்கள் சொல்லி டிரைவரை கொஞ்சம் வர வைக்க முடியுமா எவ்வளோ நேரம் காத்துக்கின்னு இருக்கிறது நாங்கள் இவ்வளோ நேரம் இருந்தால் ஃபேமிலியெலாம் வீட்டுக்கு போகணுன்னா ரொம்ப லேட்டாகாதா இதனால தான் நான் உங்களுக்கு முன்னாடியே எச்சரிக்கையாக நாங்கள் சொன்னோமில உங்கள் ஏஜென்சிக்கு சொல்லியும் நீங்கள் டிரைவர் இந்த மாதிரி அனுப்பிச்சிருக்குறிங்களே இதெல்லாம் சரி இல்லைங்க சார் இந்த மாதிரி பண்ணிங்கன்னால் இன்னொரு நாளைக்கு நாங்கள் இந்த மாதிரி இதுலெல்லாம் வர முடியாது ரொம்ப கஷ்டப்படுகிறோங்க நீங்கள் உடனடியா நீங்கள் சீக்கிரமாக டிரைவருக்கு இந்த தகவல் கொடுத்து உடனே வர சொல்லுங்க ரொம்ப எல்லாேருமே வீட்டுக்கு போகிறத்துக்கு ரொம்ப அர்ஜெண்ட்டாக இருக்கிறாங்க சரி சார் சரி ஓகே சார்